நான் நீச்சல் அடிக்கிறத்துக்கு ஒரு ஏழாவது படிக்கும் போது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தேங்க அதிலேந்து கொஞ்ச கொஞ்சமாக போயிட்டு காலையில் டைமில் போவேன் எல்லோரும் நீச்சல் அடிப்பாங்க பசங்க எல்லாமே கொஞ்சம் அது கிணத்துல வந்து தண்ணி இருக்கும் அப்போது வந்து அது நீச்சல் அடிக்கும் போது காலையில் ஒரு மணிநேரம் போவேன் சரின்ட்டு நம்மனால் உள்ள கீழே இறங்கி போய் நீந்துன்னா கஷ்டம் இல்லையா பயம் இருக்கும் அதனால மேலே வந்துருவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே வந்துட்டு இருக்கும் போது அவங்க நீச்ச நீரவுங்கள பார்த்து பார்த்து கூட போயிட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கூட போயிட்டுருந்தேன் கூட போயிட்டு இருக்கும் போது அப்படி அப்படியே வந்து நமக்கு இந்த இது இருக்குல்ல ட்ரம்மு க வைத்து கட்டி நீய சொல்லுவாங்க அதிலேந்து கொஞ்ச கொஞ்சமாக போயிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் நீஞ்சேன் அப்புறம் வந்து கொஞ்சம் பயம் தெளிஞ்சிது அதுக்கு பின்னாடி அதை விட்டுட்டு அந்த ட்ரம்மை அவித்துட்டு கயிறு கட்டி நீய சொன்னாங்க அப்புறம் உள்ளே நம்ம போனோமுன்னா ஒரு ஆள் மேலேந்து இழுத்துக்குவாங்க கயிறில் அப்போது வந்து அதுவும் ரெண்டு நாள் ஒரு வாரம் நீஞ்சேன் அதுக்கு பின்னாடி அப்புறம் கயிறு க கழத்திட்டு நீய ஆரம்மிச்சிட்டேங்க பக்கமே இருந்து பக்கமே இருந்து இருந்து நீஞ்சுன்னா நீச்சல் வந்துருச்சி நல்லாவே நீஞ்சி வந்ததுமே உடனே ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் நானே தனிப்பட்ட முறையில் போய் நீச்சலு எல்லோருக்கூடவும் சேர்ந்து நீச்சல் அடிப்பேன் அதனால எனக்கு நீச் நீஞ்சத்துக்கு ஒரு பெரி சிரமமாக தெரியல நீய நீஞ்ச கற்றுக்குனேன் அவ்வளோ தான்